எனக்கு வந்து அரிசி சாதமும் அரிசி சாதம் சாம்பார் அந்த பொரியல் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நம்ம முன்னோர்களோட உணவு அதில் பார்த்தீங்கனா ஊட்டச்சத்து இருக்கு நமக்கு வந்து பருப்பு மூலமாக என்ன கிடைக்கிதுனா புரதம் கிடைக்கும் காய்கறிகள் மூலமாக நமக்கு வைட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதனால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கடைசியாக வந்து ரசம் விட்டு சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிறதுல ஜீரணம் ஆயிடும்